இலவம்பஞ்சு மரம் இலவம்பஞ்சியினால் ஆன த தலையணை இலவம்பஞ்சு மரத்தில் அதிகமாக தலையணை செய்வாங்க அதுதான் கேள்விப்பட்டுருக்கேன் இலவம்பஞ்சு மரத்தில் பச்சைக்கிளியே நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை அதைப் பற்றி அனுபவோம்னா எனக்கு சும்மா மைண்டில் தோணுறத சொல்கிறேன் இலவம்பஞ்சு மரத்தில் பச்சைக்கிளி இந்தா பச் இலவம்பஞ்சு மரம் மரம் போல் தான் இருக்கும் பஞ்சு மட்டும் தான் அதில் வந்து எல்லா மரங்கள் போலவும் இலவம்பஞ்சு மரம் இருக்கும் இலவம்பஞ்சு எல்லா மரங்கள் போலவே பச்சைக்கிளி நார்மலாக போய் உக்காஞ்சி ஏழுந்ச்சிக்கும் எந்த பஞ்சு வந்து பழம் போல் தான் இருக்கும் பஞ்சு பழங்களெலாம் எப்படி வந்து மரத்தில் வந்து ஹேங்கிங்கில் இருக்குமோ அதேமாதிரி தான் பஞ்சும் இருக்கும் அவ்வளோதான் அதான் அதுதான் ஐடியா எனக்கு இருக்குது பச்சைக்கிளி பார்த்த அனுபவம் இல்லை சுவையான மாமரம் ஆசையாக வளர்த்த மாமரத்தின் சுவையான மாம்பழத்தில் கிளி கொத்திவிட்டு போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் பிகாஸ் ஆஃப் ஏன்னால் மரங்கள் பறவைகளுக்கு நாம தான் உணவு அளிக்கணும் ஸோ அதனால் வந்து பறவைகளுக்கு எல்லோருமே நாம் தான் உணவு அளிக்க வேண்டும் அதனால் வந்து ச ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த வந்து ஒருவேளை நம்ம வந்து பறவைக்கு வந்து உணவு வச்சிருக்கிறோன்னு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன செய்வீர்கள் மரம் கொத்தி பறவையை பார்த்ததுண்டா மரங்கொத்தி பறவையை நான் பார்த்தது இல்லைங்க அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க நான் பார்த்தது இல்லையே பார்த்து இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி நான் பார்க்குறேன் பார்த்து எ கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிறேன் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குறேன்